நான் ஃபர்ஸ்ட்டாக வாங்கின ப்ராடக்ட் வந்து ஹேர் ஜெல்லு அது வந்து ஹிமாலயா ப்ராடக்ட்ல வாங்கினேன் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் தேய்க்கும் போது பயந்துக்கிட்டே இருந்தேன் ஒருத்தவங்க சொன்னாங்க இதை தேய்ச்சா நல்லாருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் கொஞ்சம் தேய்ச்சு சரி பயந்துக்கிட்டே தான் தேய்ச்சேன் நல்லா இருக்குமா முடி கொட்டுமா இல்லை முடி பூச்சு வெட்டு அடிக்குமா இதெல்லாம் தெ பயந்துக்கிட்டே தான் நான் தேய்ச்சேன் ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க இது தேய்ப்பா இது நல்லா இருக்கும் சைனிங்காக இருக்கும் முடி கொட்டாது பூச்சி வெட்டாது அப்புறம் பேன் அந்த இதெல்லாம் எதுவுமே வர்றாதுப்பா அதனால தேய்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அது தேய்க்கலாம்னு சொல்லி தேய்ச்சி பார்த்தேன் தேய்ச்சி பார்த்து ஒரு மு தீந்தோனே தீந்தோனே ஆர்ட்ரு போட்டு வாங்குனேன் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு முந்நூறு முந்நூறுரூவா இருக்கும் அது நானும் காஸ்ட்லியாக இருக்கே வாங்குவோமா வேணாமான்னு சொல்லி யோசித்தேன் இவங்க சொன்னாங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குப்பா வாங்குப்பா ஒரு டைம் வாங்கி நீ ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு நானும் அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ஒ ஒரு டைம் ட்ரை பண்ணும் போதே அதுக்கு சொ இது கிடைச்சிருச்சு ரிசல்ட்டு கிடைச்சிருச்சு நல்லா இருக்கு சைனிங்காக இருக்கு நல்ல சாஃப்ட்டாக முடி இருக்கு அப்படின்ட்டு அப்படின்ட்டு நமக்கே ஒரு ஃபீல் ஆச்சு அதனால அடுத்து அடுத்து தீர தீர தீர நான் அப்படியே ஆர்ட்ரு போட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் யூஸ் பண்ணோனே அடுத்தவங்களுக்கும் நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு இதை தேய்ங்க தேய்ச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லா முடி கொட்டல சைனிங்காக இருக்குன்னு நான் அவுங்க அவங்கட்ட சொன்னேன் அவங்க யோசித்தாங்க நீ இவ இப்படி சொல்லுறாளே இதை யூஸ் பண்ணுவோமா வேணாமான்னு சொல்லி அவங்களும் யோசித்தாங்க நான் சொன்னேன் நான் இதை தேய்ச்சு நானும் இப்படி தான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அதனால அவங்க சொன்னாங்க நீ தேய்ப்பா தேய்ப்பா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னனால தான் நான் அது சரி ஒ ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுறாங்க நீங்களும் தேய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் நல்லாருக்குப்பா தேய்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோனே நானும் தேய்ச்சேன் அதே மாரி தான் உங்களுக்கும் நான் சொல்லுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லேன்னா நீங்கள் அப்படியே விட்ரலாம் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்